ஹலோ நான் சிவகங்கையில் இருந்து பேசுகிறேன் என் பேரன் சென்னையில் இருக்கான் உங்கள் உங்கள் ஹோட்டலில் வந்து எனக்கு ஃபுட் வந்து ஆடரு பண்ணியிருந்தானாம் ஆமாம் ஆனால் அவனுக்கு டெலிவரினு காமிக்கிதாம் ஆனால் எனக்கு இதுவரையும் ஃபுட் வரலைங் சார் ஆமாம் சார் நான் சிவகங்கையில் தான் சார் இருக்கேன் இல்லை சார் இப்போ வரையும் யாரும் வந்து கொடுக்கல எங்களுக்கு ஆமாம் சார் மட்டன் பிரியாணி இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஆடரு பண்ணியிருந்தானா ஆமாம் சார் நாலு பார்சல் சார் நாலு செட் சார் இல்லை சார் இப்போ வரையும் எங்களுக்கு எந்த ஆடரும் வரல சார் யாரும் ஃபோனும் பண்ணலை இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தானா என் ஃபோன் நம்பர் தான் ஆமாம் சார்

இல்லை சார் இப்போ வரையும் வரல நீங்கள் தான் அதை செக் பண்ணி பார்க்கணும் சார் நான் வெயிட் பண்றேன் நீங்கள் செக் பண்றீங்களா ஓகே சார் ஆ சொல்லுங்கள் சார் இல்லை சார் டெலிவரினு தான் காமிக்கிறது ஆனால் இதுவரையும் எங்களுக்கு ஃபுட் வரல சார் நீங்கள் உங்களோடய கொண்டு வந்து கொடுப்பாப்பிலையில அந்த பையனுக்கு செத்த கால் பண்ணி கேட்டு பாருங்க சார் கேட்குறிங்களா சரி சார் கேட்டுட்டு இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்றீங்களா சார் ஆமாம் சார் இல்லைனா நீங்கள் டிலே ஆகும்னால் எங்களுக்கு இன்னொரு பார்சல் கொடுத்து விட்ருங்க சார் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்குங்க பசியில் இருக்குங்க எனக்கு உடம்பு சரி இல்லைனு தான் சார் ஆடரு பண்ண சொன்னேன் எனக்கு அது ஆன்லைனில் எல்லாம் போய் பார்க்க தெரியாது சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம் சார் இது சிக்கன் பிரியாணி நாலு நாலு சிக்ஸ்ட்டி ஃபை ஆமாம் சார் கொடுத்தா தானே சார் டெலிவரின்னு போடுவாங்க எனக்கு கொடுக்காமையே ஏன் சார் அவங்க போட்டிருக்குறாங்க அப்படிங்ளா சரி சார் நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூப்பிட்றீங்களா ஆமாம் சார் அந்த அட்ரஸ் தான் சார் அந்த அட்ரஸ் தான் சார் நீங்கள் சொல்கிற அட்ரஸ் தான் சார் சார் இப்போ நீங்கள் அங்கே இருந்து வரதுக்கு இங்கே எவ்வளோ நாழி சார் ஆகும் அரை மணி நேரம் ஆகுங்களா சரி சார் நீங்கள் கொஞ்சம் சூடாகவே கொடுத்து விடுங்க சார் ஏன்னா சார் பிள்ளைங்கெல்லாம் ஆசையாக உக்கார்ந்துருக்காங்க நான் ஆடரு பண்ணி ரெண்டு மணி நேரம் ஆகுது சார் நீங்கள் எங்களால் சமைக்க முடியலன்னு தானே சார் உங்கள்கிட்ட ஆடரு பண்ணோம் ஆமாம் சார் நான் உங்களுக்கு கால்மணி நேரமாக டிரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோனே போக மாட்டேனுட்டு இப்போ தான் சார் லைன் கிடச்சிச்சி இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டு இது கொண்டு வர்ற பையனுக்கு கால் பண்ணி கேளுங்க இல்லைன்னா எனக்கு வேற கொடுத்து விட்ருங்க சார் ஆமாம் சார் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ரூபாய் பில் சார் சரிங்க சார் சரி சார் நான் உங்கள் ஃபோன்க்காக வெயிட் பண்றேன் சார் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு உடனே என்னன்னு கால் பண்ணுங்க சார் ரா சரி சார் நன்றி சார்